சரிங்க நாங்கள் பிறந்தது ஐனாபுரம்க நாங்கள் ரெண்டு பேர் தாங்க எங்கள் தம்பி நான் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்தோம் அதிகம் படிப்பெலாம் இல்லைங்க நான் ஒன்று ரெண்டாவதுதான் படித்தேன் எங்கள் தம்பி படிச்சுருக்காப்புல அவர் பத்தாவது வரையிலியும் படிச்சுருக்காப்புல அவங்க வந்து ஒரு அளவு ஒரு அளவத்துல வந்து ஆக்சென்ட் ஆயிடிச்சுங்க எங்கள் தம்பிக்கு அவங்க ஒன்றும் சரி இல்லை கல்யாணமெலாம் பண்ணிட்டோம் ஆனால் அவர்களுக்கு வந்து கொழந்த இல்லை இப்போ வந்து முடியாத இருக்கிறாப்புல மூணு சக்கரம் சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அப்படியே இந்த ஊர் ஊராக போய் போர்வை அந்த படுதா இதெலாம் தைக்கறதுக்கு கொஞ்சம் அலோன்ஸ் பண்ணிக்கிட்டு போய் சாக்கு வாங்கிட்டு வந்து உக்காந்து அப்படியே தச்சு அதை அப்படியே அந்த வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காப்புலைங்க வேறு ஒன்றும் எங்களுக்கு பெரிசா ஒன்றும் வருமானம் இல்லை எங்கள் தம்பிகிட்ட நாங்கள் ரெண்டு பேரும்தான் பிறந்தது காடெலாம் இருக்குதுங்க விவசாயம் தான் சோளம் பருத்தி எல்லாம் போடுவோம் காட்டில் கஷ்டப்பட்டுட்டு போகணும் என் எங்கள் வீட்ல வந்து எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க எங்கள் பசங்க மூணு எங்கள் பாப்பாலாம் ரெண்டு வயதுலேயே எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாருங்க செத்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கூலி வேலை செஞ்சு தாங்க போ கஷ்டப்பட்டு பொழைக்கிறோம் எங்களுக்கு ஏதும் காடெலாம் சொந்தமாக காடெலாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க எங்கப்பா வீட்டு காடுதான் அவங்களுக்கு தான் இருக்குது காடு எனக்கெலாம் காடு கரி எதுவும் இல்லைங்க கஷ்டப்பட்டு புள்ளைங்களை காடு களை வெட்டப் போய் போய் கூலி வேலை தான் வேறு ஏதும் கிடையாது கூலி வேலைக்கு போய் இப்படியே கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கேங்க எங்கள் பொண்ணை கட்டிக் கொடுத்துட்டேங்க ஒரு பெண்ணு இருக்குது பேத்தி இருக்காள் எங்கள் பையனுக்கு ஆனால் பெண்ணு கிடைக்கல பெண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் கஷ்டமான குடும்பம்தான் எங்கள் அப்பா வீட்டு குடும்பந்தான் ரொம்ப கஷ்டம் நாங்களெலாம் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பொழைச்சிட்ருக்கோம் அவ்வளோ ஒரு கஷ்டம் காடு இருக்குது ஆடு மாடெலாம் முன்னலாம் வச்சுருந்தாங்க அப்போது ஆடு மாடெலாம் இருந்துச்சு எங்கள் அப்பா வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி போகிறத்துக்கு முன்னாடி ஆடு இருந்துச்சு மாடு இருந்துச்சு நல்லா ஆட்டு மாட்டை மேய்ச்சிட்டு அப்படியே தொழில் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்புறோம் திருப்பி எனக்கு கல்யாணம் முடித்தது எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இறந்தப்படு எங்கள் அம்மா எங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க அவங்க அப்புறோமேல கஷ்டப்படும் போலே திருப்பி என்னையும் கட்டிக் கொடுத்தாங்க கட்டிக் கொடுத்தோன்னே எனக்கு மூணு பசங்க ரெண்டு போ பையன் ஒரு பொண்ணு இந்த கொழந்த பிறந்து எங்கள் பாப்பாக்கெலாம் ரெண்டு ரெண்டர வயதுலேயே எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாருங்க என்னை விட்டுட்டு அதனால் வந்து எங்களுக்கு காடெலாம் இல்லை காட்டுக்கு களை வெட்டத் தான் போகிறோம் கூலி வேலைக்கு தான் போயிகிட்டுருக்குறோம் கூலி வேலைக்கு போய் அப்படியே ஏதோ சம்பாரிச்சு இப்படியே ஓட்டிட்டுருக்கிறோங்க பொழைப்ப சொந்தமாக எதுவும் இல்லை வீடு போன ஒரு இடம் ஒரு ஒரு பர்சன்ட்டு இடம் விற்றுட்டு ஒரு இடத்துல விற்றுட்டு அப்படியே கொஞ்சம் வீ வீடு கட்டிக்கிட்டு சின்னதாக வீடு கட்டிக்கிட்டு அப்படியே பொழைப்ப ஓட்டிகிட்டுருக்குறோங்க வேறு ஒன்று ஒன்றும் அதிகமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கழ்டம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ற குடும்பம் தான் எங்கள் தம்பியும் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு படிக்க வச்சாங்க படிச்சுக்கிட்ருந்தாப்புல எங்கள் ஊரிலையே படித்தாப்புல இங்கே கொளக்காணத்தில் வந்து படித்தாப்புல படிக்க வச்சோம் நான் வந்து பெரிசா படிக்கலைங்க ஒன்றாவது போனே ரெண்டாவது போனே என்னை நிப்பாட்டிட்டாங்க வீட்டு வேலை செய்யணுன்னு ரெண்டாவது மட்டும்தான் படித்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்ற ஃபேமிலி தான் என்ன பண்ணுறதுங்க அவங்க சூழ்நெல அப்படி என்ன செய்ய முடியும் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெலாம் மானாவாரி பூமியை கொண்டுப் போயி காட்டில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு புல்லு பிடுங்கவும் களை வெட்டவும் வேலை செய்யவும் ஆடு ஓட்டிப் போவோம் மாடு ஓட்டிப் போவோம் கஷ்டப்படும் எங்களுக்கெலாம் கஷடப்பட்ற குடும்பம் தாங்க எங்கள் குடும்பமே கஷ்டப்பட்ற குடும்பம் தான் ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தது ஆறு ஏழு பேர் எங்கேனா உட்காரத்துக்கு கூட இடம் கூட இல்லைங்க அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருபா ரெண்ட்ரூபா நால்ரூபாய சேர்த்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்த வாங்கி இப்போ கொஞ்சம் அதை வீடா கொஞ்சம் கட்டி குடி இருக்கேங்க எங்கள் பையனுக்கெலாம் இன்னும் கல்யாணம் பண்ணலை பொண்ணு பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் என்ன செய்யறதுன்னு தெரியிலை ஒன்றும் ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்ற ஃபேமிலி தாங்க நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டம் எங்களுக்கு என்னோடு பிறந்தது யாரும் இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரு தான் எங்கள் தம்பிக்கு வந்து ரொம்ப முடியாத போயிடிச்சுங்க கீழே விழுந்து ரொம்ப அடிப்பட்டு ஆக்சென்ட் ஆயிடிச்சு அதனால் வந்து ச இதுதான் ஊர் ஊராக போய் சாக்கு தச்சு அப்படியே ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல கல்யாணம் பண்ணி அவுங்ககிட்டயும் கொழந்தைங்க இல்லை பெரிசா ரொம்ப கஷ்டப்பட்ற ஃபேமிலி தான் ஒன்றும் பண்ண முடியலேயே